ஆ என்னம்மா நல்லா இருக்கிங்களா வாங்க குட் மார்னிங் வாங்க அம்மா உட்காருங்க பொண்ணு பேர் என்ன என்ன சரிம்மா ஜான் நல்லா படிக்கிறான் ஃபர்ஸ்ட் டெர்மில் ஃபர்ஸ்ட்டு டெர்ம் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க் வாங்கிருக்காம்மா ரெண்டு சப்ஜெக்ட் தவிர அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் கவனிக்க முடியுன்னா கவனிக்க முடியுங்க இல்லைன்னா எதாவது டியூஷன் வைங்க ஏன்னா ரெம்ப ரெம்ப வீக்காக இருக்கிறான் புரியுதுங்களா ம் அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள் ஸ்பெஷல் க்ளாஸ் ஸ்கூலில் இல்லைம்மா ஏன்னா கவர்மென்ட் சொல்லிடா ஸ்கூலில் ஸ்பெஷல் க்ளாஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் ப்ரைவேட்டாக நீங்கள் தான் வச்சாகணும் இப்போ ஆமாம்மா ம் வேறு என்ன நா எ நான் எங்கள் டீச்சர்கிட்ட சொல்லி இருக்கேன் அந்த ரெண்டு சப்ஜக்ட்டுக்கும் அவனை நல்லா ஸ்பெஷலாக கவனிக்க சொல்லி இருக்கேன் அதேமாதிரி பிட்டி வாத்தியாருக்கும் சொல்லி இருக்கேன் அவனுக்கு நல்லபடியாக ட்ரைனிங் கொடுக்க சொல்லிவிட்டு அந்த பையனுக்கு சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற கேபுளை முதல்ல கட் பண்ணுங்கள் ப்ளஸ்டூ எக்ஸாமினேஷன் வருது அதனால் காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு டீ காஃபி கொடுத்து அவனை எழுப்பிவிட்டு படிக்க சொல்லுங்கள் நீங்கள் பக்கத்தில் உக்காருங்க நீங்கள் அவனை எழுப்பி விட்டுவிட்டு நீங்கள் படுத்து தூங்காதிங்க பக்கத்தில் உட்காந்தா தான் பிள்ளைங்க படிப்பாங்க அதனால் கவனமாக இருங்க அந்த ரெண்டு சப்ஜெக்ட்டை பாக்கி சப்ஜெக்ட் நல்லா பண்ணுறான் புரியுதுங்களா எம்மா எக்ஸாம் முடிச்ச பிற்பாடு ஸ்கூலை விட்டே போயிடுவான் இல்லையா அதனால் சைட் பை சைடு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்மா என்ன ஸ்போர்ட்ஸுக்கும் படிக்கிறத்துக்கும் என்ன அவன் உட்காரணும் க்ளாஸெல்லாம் கட் ஆகாதும்மா க்ளாஸெல்லாம் கட் ஆகாது அதுக்கு தகுந்தா மாதிரி தான் ப்ளான் பண்ணுவாங்க பிள்ளைய நல்ல கவனிங்க ப்ளஸ் டூவில நிறைய மார்க் வாங்கி பாஸ் பண்ணனும் பையனை கடவுள் கடவுள் ஆசீர்வதிப்பார் ஓகே அம்மா